ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ வணக்கம் ஆ ஆமாம் மேம் ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் என்கிட்ட வெண்ணிலா இருக்கு நட்ஸ் இருக்கு வெண்ணிலால நிறையா வெரைட்டிஸ் நட்ஸ் இருக்கு இந்தமாதிரி ப்ளைன் வெண்ணிலா ஐஸ்க்ரீம் இருக்கு அதற்கப்பறம் ஸ்ட்ராபெரி இருக்கு ப்ளாக் கரண்ட்டு ஸோ ப்ளாக் கரண்ட்டு அப்புறம் வெரைட்டிஸுன்னு பார்த்தோம்னா கோன் இருக்கு பாக்ஸில் இருக்கு இந்தமாதிரி நிறையா இருக்கு ஆ கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறேன் உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்லவா என்னென்ன ஐஸ்க்ரீம் இருக்குன்னு எதுவும் செலக்ட் பண்ணுறிங்களா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறிங்களா ம் ஓகே குல்ஃபி இருக்கு அப்புறம் ரோல்டு ஐஸ்க்ரீம் சொல்லிட்டு இருக்கு ஸ்னோக்ரீமு இட்டாலியன் ஐஸ்ஸு மொஜி ப்ரோசன் யோகட்டு சர்பத்து இந்தமாதிரி நிறையா ஐஸ்க்ரீம் எங்கள்கிட்ட இருக்கு அப்புறம் கோன் ஐஸ்க்ரீம்ஸ்ல வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் இருக்கு என்னென்ன ஃப்ளேவர்ன்னா இது ப்ளாக் கரண்ட்டு சாக்லெட் ஃப்ளேவர் இந்தமாதிரிலாம் நிறையா இருக்கு மேம் உங்களுக்கு எது வேணுன்னு செலக்ட் பண்ணுங்கள் ஆ சரி ஆ ஓகே ஆ சரி ஆ சரி ஓகே எல்லாத்துலையும் எத்தனை எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும் ஆ சரி ஓகே நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துருக்கு உங்களுக்கு எதுவும் சும்மா டெஸ்ட்டிங்க்கு எதுவும் நான் கொண்டுட்டு வரட்டுமா ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு டென் கே தேர்ட்டின் கே கிட்ட வந்துரும்மா நீங்கள் என்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் எனக்கு முன்னாடியே பே பண்ணிருங்க அதற்கப்பறம் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் வந்துட்டு சொல்லுறேன்

சரிங்கம்மா சரிங்கம்மா சாக்கோ பார்ல நிறையா வெரைட்டிஸ் அந்த ஒவ்வொரு ரேட்டு வரும் டென் ருப்பீ சாக்கோ பார் டென் ருப்பீ சாக்கோ பார் தேர்ட்டி ருப்பீ சாக்கோ பார் இந்த மாரிலாம் இருக்கு உங்களுக்கு எந்தமாதிரி சாக்கோ பார்ஸ் எல்லாம் வேணுன்னு சொல்லுங்கள் ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா எல்லாமே ஸோ தரமாக இருக்கு மேம் எங்களோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு வேணா டெஸ்ட்டிங்க்கும் கொண்டுட்டு வரேன் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க

ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக ஓகே மேம் நான் கொண்டுட்டு வந்துடுறேன் எந்த டைமிங் வேணும் ஆ கண்டிப்பாக டைமிங்க்கு டெலிவரி ஆயிடும் எந்த டைமிங்க்கு வேணுன்னு சொல்லுங்கள் ஓகே மேம் டென் ஓ க்ளாக் கண்டிப்பாக வந்துரும் உங்களுக்கு நாங்கள் வந்து இறக்கிருவோம் நீங்கள் ரெடியாக இருங்க ம் ஓகே மேம் தேங்க்ஸ் ஆ ஓகே மேம் எனக்கு இ இதே நம்பருக்கு வந்துட்டு எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க ரூப்பீஸ் அட்வான்ஸ்மாதிரி பே பண்ணிருங்க ம் ஓக் ஆ ஓகேம்மா தேங்க் யூம்மா